இடைத்தரகர்கள் இடைத்தரகர்கள் என்பது நம் விவ விவசாயம் சேர்ந்த பொருட்கள் அதை நம்ப சந்தைக்கு கொண்டு போய் விற்க முடியும் அந்த சந்தையிலேருந்து தரகர்கள் வாங்கிட்டு போய் சின்ன சின்ன கடை பெரிய பெரிய ஸ்டோர் ரூம்ஸ் பெரிய பெரிய ஸ்டோருக்கு இங்கெல்லாம் கொடுப்பாங்க நம்மனால கொடுக்க முடியல ஸ்டோருக்கு அப்பிடிட்லாம் கொடிக்க முடியல அப்படின்னா இடைத்தரகர்கள்ட்ட கொடுக்கலாம் இடைத்தரகர்கள் வந்து ஒரு சில பேர்லாம் இருக்காங்க எப்படியும் நம்மக்கிட்ட வாங்கின ரெட்டோட கொஞ்சம் எக்ஸ்சவா கொடுப்பாங்க அவங்க கொஞ்சம் லாபம் பார்க்குறமாரி இதே இன்னும் ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தோம் அப்பிடின்னா ரொம்ப நம்மக்கிட்ட ஒரு பத்துருபாய்க்கு வாங்கி அவங்க ஒரு ஐம்பதுருபாய்க்கு விற்பாங்க அதிகமான லாபத்துக்கு விற்பாங்க அதிகமான லாபத்துக்கு விற்கிம்போது நம்மக்கிட்ட வாங்கும்போது ரொம்ப கம்மியாக வாங்குவாங்க அதனால நமக்கும் ரொம்ப கஷ்டம் ஏற்படும் அப்புறம் விற்கும் போது அவங்கக்கிட்ட நிறையா இது விலைக்கு விற்றுருவாங்க அப்படி பார்க்கும் போது மக்களுக்கும் அதைவுட கொஞ்சம் எச்ட்சா அவங்க கடை காரவங்க விற்பாங்க ஆனால் மக்களுக்கும் நிறையா பாதிப்பு ஏற்படும் ஒரு சில பேரெல்லாம் பார்த்தம்னா ரொம்ப எச்ட்சு கம்மியாக விற்பாங்க அதனால மக்களுக்கும் ரொம்ப கஷ்டம் விவசாயிகளுக்கும் ரொம்ப கஷ்டம் இடைத்தரகர்கள் வந்து பாதிப்பேர் அப்படிதான் இருக்காங்க ரொம்ப எச்ட்சா கம்மியான விலைக்கி வாங்கி ரொம்ப எச்ட்சான விலைக்கி விற்கிறாங்க ஒரு சில நேரம் ஒரு ஒ அரிசிக்கு தட்டுப்பாடு அப்படினா அது ஸ்டோரு ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதிக விலைக்கு விற்று ரொம்ப மக்களுக்கு வந்து சிரமத்தை உண்டாக்கிறாங்க நிறையா இடைத்தரகர்கள் வந்து அவங்க லாபத்துக்குத்தான் பார்க்குறாங்க மக்களோட கஷ்டத்த ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க அவங்க கொஞ்சம் மக்களோட கஷ்டத்தையும் ஒரு பொருட்டாக எடுத்து பார்க்கணும் விலையை வந்து கொஞ்சம் கொறைச்சி எல்லாத்துக்கும் விற்கணும் ம விவசாயிக்கிட்ட வாங்கும்போது கொஞ்சம் எச்ட்சான விலைக்கி வாங்கணும் அப்புறம் அதுமட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் நன்மை ஏற்படுற மாதிரி அவங்க பார்த்துக்கணும் அவங்களுக்கு மட்டும் நன்மை வராமாதிரி பார்த்துக்கக்கூடாது இடைத்தரகர்கள் வந்து ரொம்ப விலைக்கி கொஞ்சம் தரம் இல்லாத பொருளை தரமான பொருளையும் வாங்கி தரம் இல்லாத பொருளையும் வாங்கி ரெண்டியும் கலந்து விற்கிறாங்க அது கொஞ்சம் தவிர்க்கணும் தரமான பொருள்கள்லாம் வ எடுத்து ஐயய்ய கொஞ்சம் வில எச்ட்சா விற்றுட்டு தரம் இல்லாத பொருள தரமான பொருளோட கலந்து கம்மியான விலைக்கி விற்கிறாங்க அதையும் தடுக்கணும் இன்னும் நிறையா விஷயெல்லாம் அவங்க பண்ணுறாங்க ஒரு சில பேர் நம்மக்கிட்ட இருந்த காசை சொரண்டி எடுக்கிறதுக்குத்தான் பார்க்குறாங்க அதனால் அதை அவங்க தவிர்க்கணும் அதுமட்டும் இல்லாமல் கொஞ்சம் நியமான விலைக்கு விற்க பார்க்கணும் எல்லாத்தியுமேஞாயமான விலைக்கு விற்று மக்களுக்கு நன்மை செய்யணும்